ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க ம் சொல்லுங்க சரிங்க

அப்படிங்களா தெரிஞ்சுக்கிலானு கால் பண்ணிங்களா இப்போ வந்து எங்களது வந்து பா எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் எல்லாம் அதிகமாக போய்கிட்டுருக்கு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து த கோல்டு எடுத்தீங்கன்னால் இப்போது ஒரு கிராமுக்கு அறுநூறு அப்படி போச்சுன்னால் அது வந்து தள்ளுபடி வந்து ஒரு நூறு தள்ளுபடி ஆகுது நூறு கம்மியாகுது அதேமாதிரி வெள்ளி பார்த்தீங்கள்னா இப்போது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்குது வெள்ளி இப்போது கிலோ கணக்கில் எடுத்தீங்கன்னால் டிஸ்கவுண்ட் வந்து இப்போது அறுநூறு எழுநூறு போச்சுன்னால் அது கண்டிப்பாக கம்மியாகுது ஒரு நூறு அ நூறு தள்ளுபடி கம்மியாகுது வைரம் இருக்குதுங்க அப்புறம் ப்ளாட்டினம் இருக்குதுங்க நீங்கள் எடுக்கிறத பொறுத்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோங்க எது எடுக்கலானு இருக்கிறீங்க ரெண்டு கிராம்லருந்துங்க வீடியோ கால் இதில் இருக்குது வீடியோ கால் வேணால் பண்ணட்டுங்களா நீங்கள் பார்க்கணுங்கிற கலக்ஷன்ங்கு ஆ ஓகேங்க சரிங்க ஓகேங்க வந்து பாருங்க